சமையல் செய்யும்போது கூட ஏதோ ஹெல்ப்பு பண்ணுவாங்க உப்பு காரம் கம்மியாக இருந்தால் அது பார்த்து சொல்லுவாங்க அப்புறோம் இப்படி செய்யணும் அது போடணும் இது போடணும் எல்லா சொல்லி கொடுப்பாங்க அம்மா இருந்தால் அப்புறோம் வீட்டில் இருக்கிறவுங்கள கூட ஹெல்ப்புக்கு வந்து செய்வாங்க காய் வெட்டுறது அப்புறோம் தேங்காய் இதெல்லாம் துருவி கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்புறோம் அரச்சு கொடுக்கறது மிக்சியில் அரைக்கிறது ஜா இது பண்ணுறது இல்லை குழம்புக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க மாவு ஆட்டி கொடுப்பாங்க தோசை ஊற்றி கொடுப்பாங்க எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க